ஹலோ ஸ்விக்கி நான் பிரியாணி ஆர்டர் பண்ணிருந்தேன் இல்லையா பத்து பேருக்கு அந்த பத்து பேருக்கும் நீங்கள் பத்து பேருக்கான ஆர்டரை வந்து நீங்கள் கேஸ் ஆன் டெலிவரி இருக்குது அப்படினு சொன்னதால் தான் நான் வந்து ஆர்டரை வந்து கொடுத்தேன் இப்போ என்னடானா நீங்கள் கேஸ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணனும் அப்படின்றீங்க ஏன் கேஸ் ஆன் டெலிவரி ஃபஸ்ட் இருக்குன்றீங்க இப்போ இல்லைன்றீங்க ஏன் அப்படி மாற்றி மாற்றி பேசுறீங்க ஆர்டர் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியக போச்சா கேஸ் ஆன் டெலிவரி இருக்குது தான் இப்போ ஏன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க என்னால் ஆன்லைன்லலாம் பே பண்ண முடியாது கேஸ் ஆன் டெலிவரி இருக்குது அப்படினா என்னோடய ஆர்டரை எடுத்துக்கோங்க இல்லை அப்படினா ஆர்டர் கேன்சல் பண்ணிடுங்க ஏன் அடிக்கடி இந்த மாதிரி வேலைல்லாம் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா கேஸ் ஆன் டெலிவரி பண்ணலாம் அப்படின்றது ஏன் டெலிவரி அப்போ காசு வாங்கினா உங்களுக்கு என்ன அது எல்லா ஆப்சன்லையும் இருக்குது தானே கேஸ் ஆன் டெலிவரி இருக்குது அப்படின்றது இப்போ மட்டும் எங்கே போச்சு அது நான் பத்து பேருக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன் அந்த ஆர்டர் உங்களுக்கு பெருசாக தெரியலையா அதை விட யாராது பெரிய ஆர்டர் போட்டுருக்காங்களா அதனால் தான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்களா எனக்கு வந்து என்னோடய ஆர்டர் வேணாங்க என்னோடய ஆர்டர் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க கேஸ் ஆன் டெலிவரி இருந்தால் மட்டும் என்னோடய ஆர்டர் எடுத்துக்கோங்க இல்லைனா தேவையில்லை தேங்க்யூ